தமிழ்நாட்டோட வரலாறு அப்படிங்கறது வந்து ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே வந்து இங்கே ஆரம்பித்த ஒன்று உலக மொழிகளுக்கே வந்து தாய்மொழியாக இருக்கிறது வந்து தமிழ் அப்படின்தான் வந்து சொல்லுவாங்க அப்பேற்பட்ட தமிழ் வந்து பிறந்து வளர்ந்த ஒரு பிறந்து இன்னுமே சிறப்பாக இருக்கிற ஒரு இடந்தான் வந்து நம்ம தமிழ்நாடு அப்படின் சொல்லி சொல்கிறோம் தமிழ்நாட்டோட சிறப்பு அப்படின் பார்த்தோம் அப்படின்னாலே தமிழ்னா தமிழர்கள் தமிழ்நாடு அப்படின்னாலே வந்து வந்தாரை வாழ வைப்பாங்க அப்படின் சொல்லிதான் சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா வீட்டுக்கு வந்தவங்கள் நம்ம வீட்டுக்கு அப்படின் சொல்லிட்டு வந்தவங்களை வந்து நம்ம என்றைக்குமே வந்து முகம் சுழிச்சி நம்ம வெளியில் அனுப்பக்கூடாது அவங்கள வந்து இன்பத்தோடு நம்ம வரவேற்று அவங்கள வந்து நல்ல முறையில் வந்து நம்ம சிறப்பித்து அவங்கள வந்து அனுப்பி வைக்கணும் அப்படிங்கறது வந்து தமிழர்கள் வந்து இன்றைக்கும் வந்து நான் கடைப்பிடிச்சுட்ருக்க ஒரு செயலாகதான் இருக்குது நம்மளோட தமிழ்நாட்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம கலாச்சாரம் அப்படிங்கறது வந்து மிகவும் சிறப்பான கலாச்சாரம் அப்படின்தான் சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா நம்ம செல் நம்ம செலிப்ரேட் பண்ணுற ஒவ்வொரு பண்டிகைக்குமே வந்து ஒரு காரணம் அப்படிங்கறது வந்து இருக்குது பொங்கல் அப்படிங்கறது எதுக்கு செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா தைத்திருநாள் வந்து பொங்கல் அப்படின் சொல்கிறாங்க தை பிறந்த முதல் தேதி அது மட்டும் இல்லாமல் சூரியனையும் உழவர்களையும் வந்து நம்ம ச அவங்கள வந்து மதித்து வரங்கிற ஒரு ஒரு பண்டிகையாகதான் வந்து பொங்கலை வந்து நம்ம கொண்டாடிகிட்ருக்கோம் அப்படின் சொல்லி சொல்கிறாங்க அதுவும் இல்லாமல் உழவுக்கு வந்து உதவுகிற மாட்டையும் வந்து நம்ம மதிக்கணும் அதையும் வந்து நம்ம வணங்கணும் அப்படின்னு மாட்டுப்பொங்கல் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வணங்கிகிட்ருக்காங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பண்டிகையுமே வந்து ஒரு காரணம் காரியத்தோடுதான் வந்து தமிழ்நாட்டில் வந்து செலிப்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இதுமட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டோட சிறப்பு அப்படின் பார்த்தோம்ன்னா எந்த பக்கம் போனாலுமே வந்து கோவில்கள் அப்படின்தான் சொல்கிறாங்க கோவில்கள் வந்து எதுக்கு வந்து கரெட்டாக கட்டமைச்சுருக்காங்க அப்படின்னா கோலி கோவிலோட கோபுர கலசத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நவதானியங்களையுமே வந்து வச்சு அதை பிரதிஷ்ட பண்ணிதான் வந்து கோவிலில் வெச்சு வெச்சுருப்பாங்க ஏன் என்ன காரணம் அப்படின் பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது ஒரு இயற்கை சீரழிவு நடந்துச்சு அப்படின்னா உணவே வந்து உணவுக்கே வந்து நம்ம யாரும் கஷ்டப்படக்கூடாது அதில் இருக்கிற அந்த தானியங்களை வெச்சு நம்ம வந்து விவசாயம் பண்ணி நம்ம உரம் உற்பத்தி வந்து செஞ்சுக்கணும் அப்படின்னு அந்த காலத்திலே வந்து ராஜாக்களெலாம் வந்து என்ன பண்ணாங்கன்னால் கலசங்களை வந்து நவதானியங்களை வெச்சு பிரதிஷ்டை பண்ணி கோவிலுடைய கோபுர கலசங்களில் வந்து வச்சு வச்சுருப்பாங்க இது மூலிமா எனக்கு என்ன தெரியுதுன்னா விவசாயம் அப்படிங்கறது வந்து தமிழ்நாட்ட ஒரு ஒரு ஒன்றிப்போன ஒரு முக்கியமான ஒரு தொழிலாகதான் இருக்குது விவசாயிகளை வந்து நம்ம கடவுளாக பார்க்கறோம் அப்படின் சொல்லி சொல்லுவாங்க தமிழ்நாட்ல மட்டும்தான் விவசாயிகளுக்கும் விவசாயம் சார்ந்த மற்ற கால்நடைகளுக்குமே வந்து மதிப்பு மரியாதை அப்படிங்கறது வந்து கிடைக்கிற ஒரு இடந்தான் வந்து தமிழ்நாடு அப்படின் சொல்லி சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டோட கலாச்சாரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எல்லாேரையும் வந்து மதிக்கணும் யாரையும் வந்து நம்ம வந்து இது பண்ணக்கூடாது கோவமாக பேச வீட்டுக்குன்னு வீட்டுக்கு நம்ம வீட்டுக்கு நம்ம தேடி வந்தால் எதிரியாக இருந்தால்க்கூட நம்ம அவங்கள வந்து உண உணவு உபசரித்துதான் வந்து அனுப்பணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க வந்தவங்க யாருமே வந்து முகம் வந்து சுருங்கி போகக்கூடாது நம்ம எதிரி வீட்டுக்கு போனாலுமே நம்ம நல்லம் நல்லாதான் இருந்துகிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு ஒரு கலாச்சாரம்தான் வந்து தமிழர்களோட கலாச்சாரம் தமிழ்நாட்டோட இது பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம் தொடங்கி இப்போ வரைக்குமே தமிழ தமிழக மக்களுடைய வ கலாச்சாரம் அவங்களுடைய பழக்கவழக்கம் எல்லாமே வந்து ஆதிகாலத்தில் வந்து புத்தகமாக நூல்களாக பாடல்களாக கதைகளாக நிறைய எழுதி இன்ன வரைக்குமே வந்து அது வந்து நம்ம வந்து கடைப்பிடிச்சுட்டுதான் வந்துக்கிட்டு இருக்கோம் ஆங்கிலேயர்கள் வந்து இந்தியாவை வந்து ஆட்சி செஞ்சப்போக்கூட தமிழ்நாட்ல இருந்து நிறைய நல்ல விஷயங்கள வந்து கற்றுக்கிட்டு போயிருக்காங்க தமிழ் மீது கொண்டு பற்றும் அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னால் வளர்த்துருக்காங்க அந்த அளவுக்கு தமிழ்நாடும் தமிழ்நாட்டோடைய அந்த மக்களும் வந்து அவ்வளோ இப்போ சிறப்பு வாய்ந்தவர்களா வந்து இருந்திருக்காங்க நம்மளுடைய தமிழ்நாட்டோட வரலாறு அப்படிங்கறது வந்து என்றைக்குமே அழியாத ஒரு நீங்கா நினைவாக வந்து எப்பயுமே வந்து போகாது ஏன் அப்படின்னா அது வந்து நம்முடைய எழுத்து பூர்வமாக நம்ம வந்து பாடல்களாக நூல்களாக வந்து நிறைய பேர் வந்து புத்தகமெலாம் எழுதி வெச்சுட்டு போயிருக்காங்க எத்தனை வருஷம் ஆனாலுமே அது என்றைக்குமே அழியாம எல்லாேருக்குமே வந்து தமிழ்நாடுன்னா இப்படிதான் தமிழ்நாட்டு மக்கள் இப்படிதான் அவங்களுடைய கலாச்சாரம் அப்படிங்கறது இந்தமாதிரிதான் இருக்கும் அப்படின் சொல்லிகிட்டு அவங்க எல்லாேருக்குமே ஒரு சான்றாகதான் வந்து இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க அப்படின் சொல்லலாம் அதுவும் இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டோட அமைப்பு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தண்ணி சு ஒரு ஒரு பகுதி வந்து நீராலேயும் இன்னும் இரண்டு பகுதி வந்து பார்த்தோம் அப்படின்னா நிலமாலேயும் வந்து சூழ்ந்திருக்கும் ஏன் அப்படின்னா எந்த ஒரு உயிரினங்களுமே வந்து தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு சொல்லி வந்துடுச்சி அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பு மரியாதையோடுதான் இருக்கும் அப்படிங்கறது வந்து ஒரு சான்றாக இருக்கும் யா தமிழ்நாட நம்பி நம்ம வந்துவிட்டோம் ஏன்னால் நம்முடைய கலாச்சாரம் அப்படிங்கறது வெளிநாட்டவருக்குமே வந்து மிக ரொம்ப பிடிச்சிபோன ஒரு விஷயம் யாருமே வந்து தமிழ்நாட்டு கலாச்சாரமேயோ தமிழ்நாட்டோடைய பழக்க வழக்கங்கள பற்றி வந்து முகம் சுழிக்கிற மாதிரி நடத்துக்கவே மாட்டாங்க ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கறது வந்து தமிழ்நாட்ல வந்து ஃபாலோ பண்ணுற ஒரு முக்கியமான ஒரு கலாச்சாரமாகதான் இருக்குது யாரையும் வந்து ஏமாற்றாம நம்ம வந்து நேர்மையாக இருக்கிறோம் அப்படிங்கறது எல்லாமே வந்து அப்பைலேருந்தே நமக்கு சொல்லிக்கொடுத்த ஒரு விஷயமாதான் இருக்குது அப்படின் சொல்கிறாங்க